என்னோட லட்சியம் வந்து நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டேக் டெவலப்பராகணும் எனக்கு வந்து ஆசை அதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து பேசிக்லேருந்து போய்கிட்ருக்கேன் எனக்கு வந்து ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்க்ரிப்ட் பைத்தான் ஜாவா இதெல்லாம் தெரியும் இதுக்கு மேலேயும் வந்து ஃபுல் ஸ்டார்க் டெவலப்பருக்கு என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் வந்து நான் படிக்கலாம்ன்னு இருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஆன்லைன் மூலயமா வந்து க்ளாஸ் போய்கிட்ருக்கேன் அதே சமயம் வந்து இன்னொரு கம்பெனிலேயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே க்ளாஸ் போய்கிட்ருக்கேன் அப்புறம் வந்து மேபி இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸ்சில் வந்து நான் வந்து ஃபுல் ஸ்டேக் டெவெலப்பராக ஆகிடுவேன் வெப் டிசைனர் ஆப் டிசைனர் யூஐ யூஎக்ஸ் டிசைனரெலாம் ஆகிவிடுவேன்